நான் வந்துட்டு ஓட்டு போட்டிருக்கேன் ஓட்டு போடுற முறை எப்படின்னா இப்போது வந்துட்டு ஆண்கள் எல்லாம் ஒரு வ ஒரு வரி பெண்கள் எல்லாம் ஒரு வரி அப்படின்னு ஃபஸ்ர்ட்டு நிற்க வெச்சுருவாங்க அது மாதிரி நிற்க வெச்சு வரிசையாக தான் போடணும் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மிஷின் இருக்கும் அந்த மிஷினில் வந்துட்டு நம்ம போடுற ஓட்டு வந்து வேறு யாருக்குமே தெரியாத மாதிரி தான் அதை வெச்சுருப்பாங்க ரெடி பண்ணி வெச்சுருப்பாங்க நமக்கு மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் அது இருக்கும் நம்ம ஓட்டு போட்டுவிட்டோம் அப்படிங்கறதுக்கான ஒரு அடையாளத்தையும் கவர்மெண்ட்டில் இருந்தே நமக்கு வந்து கொடுத்துருவாங்க அது வந்து யாராலேயுமே அழிக்க முடியாது அந்த அளவுக்கு அது ரெடி பண்ணி வெச்சுருக்காங்க அந்த மாதிரி பண்ணி விட்டுடுவாங்க அவங்க எங்கள் ஏரியாலெல்லாம் யாரும் கள்ள ஓட்டு அந்த மாதிரிலாம் போட வாய்ப்பே இல்லை ரொம்ப இதாக இருக்கும் நான் வந்து எதுக்காக வந்து ஓட்டு போடுறேன் அப்படின்னா மம்ம நம்ம நமக்கு ஒரு உரிமை கொடுத்துருக்காங்கடா அதை நம்ம வந்து ந தவற விடக்கூடாது இதுதான் நமக் நமக்கான உரிமை இதுதான் நம்ம மனுஷனாக பிறந்துருக்கோம் நமக்கு ஒரு உரிமை கொடுத்துருக்காங்க யார் நம்ம தேர்ந்தெடுக்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத்துக்காக நான் வந்துட்டு யார் வந்தால் நல்லாயிருக்குமோ அவங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன் இதை வந்து ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி நினச்சி ஓட்டு போடணும் இவங்க காசு தர்றாங்க அவங்க காசு தர்றாங்க அப்படின்ட்டு ஓட்டு போடக்கூடாது யார் வந்தால் நமக்கு நம்ம நம்ம பகுதி நல்லாயிருக்கும் நமக்கு நம்ம இந்த கவர்மெண்ட் நல்லா செயல்படுத்துவாங்க அப்படின்னு நமக்கு தோணும்லே அந்த இது நான் அது அவங்க அதுக்கு கரெக்டாக நம்ம ஓட்டு போட்டோம்னால் இதாக இருக்கும் நான் வந்து அதுக்காக மட்டும் தான் ஓட்டு போடுவேன் இப்போ நம்ம கவர்மெண்ட்டெல்லாம் இந்த இது நிலமைலலாம் இருக்குது நெக்ஸ்ட்டு டைம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லை இப்போ நல்லா இருக்கா அதே மாதிரியே இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கே போடலாம் இப்போ நல்லாயில்ல இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்னா யார் பண்ணுவார் அப்படின்னு தோணுமோ அவங்களுக்கு நான் வந்துட்டு ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லலாம் நான் வந்து எங்கே போய் ஓட்டு போடுவேன்னால் நான் வந்துட்டு ஒரு கிராமத்தில் தான் இருக்கேன் அங்கே வந்துட்டு ஒரு மிடில் ஸ்கூல் இருக்குது அங்கே தான் வந்துட்டு எங்களுக்கு வந்து ஓட்டு போடுற பகுதி அங்கே போய்விட்டு தான் நான் வந்துட்டு ஓட்டு போடுவேன் எங்கள் ஊரில் இருக்கற எல்லாேருமே வந்துட்டு ஓட்டு போடுவாங்க அவங்களால முடியலை அப்படின்னாலும் அவங்க வீட்டில் உள்ளவங்க தூ கூட்டிகிட்டு போய்விட்டு எப்படியாச்சும் கூட்டிகிட்டு போய்விட்டு ஓட்டு போட வைப்பாங்க நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட்டப்போ கூட எங்கள் எங்கள் அப் பாட்டி வந்துட்டு ரொம்ப முடியாமல் இருந்தாங்க அப்பா வந்துட்டு கூட்டிகிட்டு வந்து தான் ஓட்டு போட வைச்சாங்க இந்த மாதிரி எல்லாேருமே ஆனால் ஓட்டு போட்டுருவாங்க யாரும் ஓட்டு போடாமல் இருக்க மாட்டாங்க இந் மாதிரி இந்த மாதிரி கள்ள ஓட்டு இந்த மாதிரிலாம் எங்கள் சைட்லெல்லாம் கிடயாது எல்லாேருமே கரெக்டாக இருப்பாங்க அந்த இதுலெல்லாம் ஓட்டு போடுறதுங்கறது வந்து ஒவ்வொருத்து ஒவ்வொரு மனுஷனோடய உரிமை அதை வந்து எல்லாேருமே போடணும் அது போட்டால் தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கறதுக்கான ஒரு அடையாளமே இருக்கும் அதனால் எல்லாேருமே ஓட்டு போட்டிருவோம் நாங்கள் நீங்களும் இந்த மாதிரில்லாம் போட்டிருவீங்கன்னு நான் நினக்கிறேன் நான் வேறு என்ன சொல்கிறேன்னா நான் வந்துட்டு எங்கள் இப்போ எனக்கு வந்து என்ன தோணுதோ அதை மட்டும் தான் நான் செய்வேன் எங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் இவங்களுக்கு தான் போடணும் அப்படின்னுலாம் நான் சொல்ல மாட்டேன் அவங்களுக்கு யார் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுதோ அவங்க அதை போடுவாங்க ஆனால் யா என்னையும் அவங்க வந்து நீ இவர்களுக்கு தான் போடணும் அப்படின்னுலாம் சொல்ல மாட்டாங்க எனக்கு யார் வந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுதோ அவங்களுக்கு தான் நான் போடுவேன் இ எல்லாேருமே அப்படி தான் பண்ணணும் அதுதான் கரெக்டான இது அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணுங்கள் எப்போதுமே அதுதான் கரெக்டாக இருக்கும் எப்போதும் அவ் அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க உங்கள் உரிமை நீங்கள் தான் அதை எடுத்துக்கணும் அடுத்தவங்க கிட்டே உங்களோடய உரிமையை எடுத்து தர்றாதிங்க அவ்வளோ தான்